இன்றைய கிராமப்புற விவசாயத்தில் வந்து தொழில் தொழிலாளர்களை வந்து அதாவது அவங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுலா ரொம்பக் கஷ்டம் வரக்கூடிய லேபர்ஸ் உடைய திறமைகளை வச்சு நம்ம எப்படி விவசாயத்தை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இப்போ விவசாயம் வந்து நடந்திட்டுருக்குது இன்னொன்று என்னெனா இப்போ அந்த தொழிலாளர்கள் வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற விவசாயிகளுக்கெலாம் வந்து அந்தந்த ஊரில் இருக்கவங்க ரெகுலராவே பயன்பட்டுட்டு இருக்காங்க இப்போது ஒரு வேலை களை எடுக்கிறது இல்லை அதுக்கூட உரம் போடுகிறது இந்தமாதிரி ஏதாவது முக்கியமான வேலைகளில் ஒருவேளை அன்றைய பர்டிகுலரா இருபத்தஞ்சாவது நாள் பண்ண வேண்டியது இருபதஞ்சாவது நாள் பண்ணனும் ஆனால் வந்து வேலை ஆட்கள் வந்து கிடைக்கில அப்படின்ட்டு இருக்கும்போது பக்கத்து ஊர்லேருந்து அவங்களை வந்து வரவெச்சு அந்த தொழிலாளர்களை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இவங்களுடைய ஆள் கூலி எவ்வளோ அப்படினு பார்த்தோனா விவசாயக் கல்லூரிகளில் வந்து இரநூறு வந்து பெண்களுக்கும் இரநூற்றி ஐம்பது ஆண்களுக்கும் தராங்க இதுவே நம்மளுடைய கிராமபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து எவ்வளோ ஆட்கூலி தராங்க அப்படினா ஆண்களுக்கு வந்து நானுறும் பெண்களுக்கு வந்து இரநூற்றி ஐம்பதும் தரங்க